ஹலோ சொல்லுங்கள் சார் ஓகே சார் ஆ சார் இல்லைங்க சார் எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்குங்களே ஸ்டடி பண்ணனும் இல்லைங்களா இல்லை சார் இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணியே ஆகணும் சார் சார் நீங்கள் போய் பார்த்துட்டு வந்துடுவிங்க சார் அவனை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிவிட்டுருங்க

பக்கத்தில் யாரும் ரிலேஷன் வீடு அந்தமாதிரி இருந்தால் விட்டுவிட்டு போகறீங்களா பாருங்கள் ஓகே சார் உங்கள் சுச்சுவேஷன் புரியுது எக்ஸாம் டைம்மாக இருக்கிறதாலதான் சார் இல்லன்னா அலோவ் பண்ணிட்லான் இது தவிர்க்க முடியாத சூழ்நில தான் ஓகே ஓகே உங்களோட சுச்சுவேஷன் புரியுது சார் நான் மேம்கிட்ட பேசி பார்க்கறேன் பிரின்ஸ்பால் மேம்கிட்ட பேசுகிறேன் அவங்க என்னா சொல்லுறாங்கன்னு பார்க்கறேன் நான் கேட்டுவிட்டு நான் கால் பண்ணடுங்களா நான் மேம்கிட்ட கேட்கறேன் நான் மேம்கிட்ட கேட்கறேன் சார் அவர் என்ன சொல்லுறாருன்னு பார்க்கறேன் அவங்க என்ன சொல்லுறாங்கன்னு நான் உங்களுக்கு நான் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறேன் அதேசமயம் நீங்கள் ஊருலந்து வந்தவொன்னே கொஞ்சம் படிக்க வைங்க சார் எக்ஸாமுக்காக லீவு போட்றாங்க இல்லைங்களா நான் நான் என்னான்னு கேட்கறேன் ஆ நல்லாதான் படிக்கிறாங்க இருந்தாலும் ஊருக்கு போயிவிட்டு வந்தானா கொஞ்சம் மைண்டெல்லாம் கொஞ்சம் ஃபிரீயாக இருக்கும் எதுவும் இல்லாதமாதிரி பிளாங்காக இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து படிக்க வைங்க படிக்க சொல்லுங்கள் நல்லா படிக்கிற நல்லா படிக்கிறவங்க அவங்க அதனால தான் வந்து மேமும் வந்து ஒத்துக்குவாங்கன்னு தான் நினக்கிறேன் ஏன்னா நல்லா படிக்கிறாங்க கிளாஸ்ல அவங்க தான் நல்லா படிக்கிறாங்க ஆ ஓகே ஓகே ஓகேங்க சார் கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு தான் நினக்கிறேன் மேமு நல்லா படிக்கிறாங்க அவங்க வீட்டில் படிக்கிறாங்களா ஓகே ஓகே ஓகேங்க சார் ஓகே ஓகே ஓகேங்க சார் நான் கேட்கறேன் மேம்கிட்ட கேட்கறேன் மேம் என்ன சொல்லுறாங்கன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு காலோ மெசேஜோ பண்ணுறேன் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி லெட்டர் கொடுக்கணுன்னு சொன்னாலும் நீங்கள் லெட்டர் கொடுத்துவிட்ருங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவுது இருப்பாங்க பார்த்தீங்களா பக்கத்தில் அவங்ககிட்ட கொடுத்துவிட்ருங்க இல்லை மேம் ஏதாவது பேசணும்ன்னு சொன்னாங்கன்னா நான் அவங்க அவங்க நம்பர் தரன் நீங்கள் கால் பண்ணி பேசுங்கள் சார் ஓகே சார் ஓகே சார் தேங்க் யூ சார் ம்